எனக்கு க நா வேலை பார்த்த இதில் கஷ்டம்னு சொல்லப்போனால் நான் வந்து சீஎன்ஸி ஆப்பரேட்டரு சீஎன்ஸி மிஷினு ஆப்பரேட் பண்ணுவேன் ஒரு நாளைக்கு என்ன சொல்லணும்னா சீஎன்ஸி மிஷினில் ஒரு எ நான் வந்து ஒரு ஐநூறு ப்ரா ப்ராடெக்ட் வந்து வெளியே அவுட்புட் தரணும் அப்போம்போது சீஎன்ஸி மிஷினில் வந்து த்ரெடிங் த்ரெடிங் ஆபரேஷன் வந்து கொஞ்சம் கஷ்டம் அதனால வந்து நானூறு ப்ராடெக்ட்லாம் கன்ஃபார்ம் போடவே முடியாது மற்ற ஆபரேஷன் த இந்த டர்னிங்கு அந்த ட்ரில்லிங்கு நா க்ரோவிங்கு ப்ரோவிங்கு இதெலாம் பண்ணுறதுக்கு ஈஸி ஆனால் த்ரெடிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அது வந்து என்ன சொல்லறதுன்னா ஒவ்வொரு அந்த டிப் அந்த ஒவ்வொரு த்ரெடிங்க்கும் கேப்பில் அந்த டிப் டிப்த்துன்னு சொல்லுவாங்க அதுவந்து என்ன சொல்லுறதுன்னா அது கண் பண்ணுறது கஷ்டம் அதுக்கப்புறம் அந்த அது பண்ணுறோம் பண்ணும் போது சீஎன்ஸி மிஷின் வந்து ஸ்பீடு க கம்மியாக வரும் அதனால கம்மியாகும் போது ஒரு ப்ராடெக்ட் பண்ணவே எப்படியும் ஒரு ரெண்டு நிமிடம் மூணு நிமிடம் ஆகும் அப்போம்போது அந்த நானூறு ப்ராடெக்ட்லாம் பண்ணவே முடியாது அதனால இது நான் எனக்கு வந்து இந்த இந்த த்ரெடிங் ஆபரேஷன் பண்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மிச்சம் இதில் மிச்சம் சீஎன்ஸி மிஷினில் ஆ ஆப்ரேஷன் பண்ணுறதுலாம் ஈஸியாகதான் இருக்கும் ஆனா இதுமட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது அவ்வளோதான் என்ன சொல்றதுன்னா சீஎன்ஸி மிஷினில் வேறு கஷ்டமானது எனக்கு இன்னொன்றுனா என்ன சொல்லப் போகிறேன்னா மில்லிங் மிஷினை சொல்லுவேன் மில்லிங்கில் கொஞ்சம் எனக்கு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதான் எனக்கு ஆனா ரொம்ப கஷ்டம்னால் த்ரெடிங் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் நான் அவுங்க சொன்ன நானூறு ப்ராடெக்ட்லாம் என்னால் பண்ணவே முடியாது ஒரு நாளில் அதனால ரொம்ப இதாக இருக்கும் ரொம்ப திட்டுவாங்க ரொம்ப இது பண்ணுவாங்க மற்ற ஆப்ரேஷன் எல்லாமே நல்லா என்ன சொல்லுறதுன்னா நானூறு பண்ண முடிஞ்சிட்டாலும் ஒரு நானூத் முன்னூற்றி எழுபது முன்னூற்றி எண்பது பண்ணிடலாம் நம்ம த்ரெடிங் மட்டும் தான் ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு முன்னூறு தான் போட முடியும் நூறு இது லாஸ் ஆயிடும் அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்